நான் மதுரைக்கு போனேங்க மதுரை அதிசயம் போனேன் மதுரை அதிசயத்துக்குப் போனேன் அதுக்கப்புறம் வாடிப்பட்டி கோயில் போனேன் மதுரை வாடிப்பட்டி கோயிலுக்கு போனேன்

அந்த ஹைட்டுலேர்ந்து சறுக்கிக்கிட்டே வந்தோம் பாருங்கள் சரியான சறுக்கெலாம் நினச்சி இன்னும் அதெலாம் எனக்கு ஞாபகத்தில் இருக்குதுங்க அதிலே சறுக்கி வந்து தண்ணியில விழுந்தோம் நிறையா இருக்குது அதில் நிறையா அனுபவம் ஒரு பைப் பைப்பாக இருந்துச்சு அந்த பைப்புகுள்ளலாம் பூந்து பூந்து வரமாதிரி இருந்துச்சு ஒரு படிக்கட்டு இருந்துச்சு அதில் படிக்கட்டு படிக்கட்டாக இருந்துச்சா அதில் தண்ணி ஓடுனுச்சா அதில் ஒரு ஆளை உட்கார வச்சுட்டு அதில் தங்கு தங்கு தங்குன்னு ஓடியாந்த மாதிரி இருந்துச்சு செம்மையா இருந்துச்சு அதில் எனக்கு ஒரு ஆபத்தான விஷயம் நடந்துடுச்சு என்ன விஷயனா எனக்கு ரா கொஞ்சம் அந்த இந்த நம்ம வயித்தில் அதை கட்டிட்டு குளிப்போம்ல கீழே தண்ணியில முழுகக்கூடாதுண்ட்டு அது போட்டு குளிச்சிகிட்ருந்தேங்க நல்லா தான் இருந்தேன் டக்குனு இப்படி நீச்சல் அடிக்கணுன்னு பெல்ட்டி அடிச்சேன் நான் தலை கீழாக போய்ட்டேன் மூச்சு எதுவுமே விடமுல்ல என்னால் அங்கிட்டு இங்கிட்டு நகர்றேன் நகரவும் முடியல என்னால் சுத்தமாக நகரமுடில்ல ஏதோ அந்த இடத்துலேயே என் கதை முடிஞ்சிடுச்சோன்னு நினச்சேன் நல்லவேளை அங்கேருந்து ஒரு அக்கா வந்துச்சு இப்போ வந்துட்டு இருந்திருப்பாங்க நான் முடியல என்னால் அங்கேருந்து போயிடல்லாம் போயிடல்லான்னு முன்டிகிட்டு போகிறேன் போக முடில்ல சுத்தமாக போக முடில்ல என்னால் அப்புறமுன்னே சரின்னு ஒரு அக்கா வந்து நின்றாங்க எனக்கு ச அப்போ அந்த நேரத்தில் அந்த அக்காவை கொடுத்து டக்குனு அந்த அக்கா தூக்கவும் எனக்கு அப்பா உயிர் போய்ட்டு வந்துச்சிப்பா அப்புடின்னு சொல்லி அந்த அக்கா அந்த ரெண்டுத்தயும் தூக்கி விட்டாங்க அப்பவும் வேற லெவல்ல இருந்துச்சிங்க தூக்கி விட்டேன் எனக்கு சரியாக போச்சு ரொம்ப அதுவும் இதுவும் மூச்சு ரொம்ப வாங்குணுச்சு எல்லாமே அந்த அக்கா தூக்கிவிட்டேன்னே அப்புறம் அந்த அக்கா அந்த டீப்பு கேட்டாங்களா இந்தாங்க அக்கா கொடுத்துட்டு அந்த அக்கா என்னையை காப்பாத்துனாங்கள்ல சரி பரவாயில்லன்னு அது கொடுத்துட்டு வேற இது விளாட போகலான்னு போய்ட்டேன் ஆனால் அந்த இது நினச்சு பார்க்க முடியாதுங்க அந்த எனக்கு அந்த இது மதுரை அதிசயத்தில் நினச்சி பார்க்க முடியாது வாடிப்பட்டி கோயில்ல நிறையா ஜாலியாக இருக்கும் சந்தோசமாக இருக்கும் கோயிலுக்குப் போனால் நிம்மதியாக வரலாம் என்ன ரேட்டுதான் ஒவ்வொன்றும் கொஞ்ச கொஞ்ச ஜாஸ்தி இந்த வாடிப்பட்டி கேண்டீன்ல இந்த ஜெபமாலை இதெலாம் இருக்குதில்ல அதெல்லாம் ரொம்ப ஜாஸ்தியாக ரேட்டு ஒவ்வொன்றுக்கும் ரொம்ப கூட சொ ஜாஸ்தியாக சொன்னாங்கள் ரேட்டுலாம் எனக்கு அவ்வளோ ரேட்டுக்குலாம் எனக்குலாம் இதே ஆகலை இவ்வளோ ரேட்டா என்ட்ட கொடுத்ததே முன்னூறுபா நானூறுபா தான் கொடுத்தாங்க வீட்டில அந்த நானூறுபாவ வச்சு என்ன வாங்குவ போ அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே வாங்காமல் ஒரு பத்துருபாக்கி ஜெப மாலையை மட்டும் வாங்கிட்டு வந்துட்டேங்க அது வாங்கிட்டே வந்துட்டேன் ஆனால் போனால் எல்லா இடமும் சூப்பராக இருக்கும் அருமையாக இருக்கும் சந்தோஸமா பார்த்துட்டு வரலாம்